என்னோடய தாய்மொழியே தமிழ்தான் ஏன்னா நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் அதனால என்னோடய தாய்மொழி தமிழ் நான் எங்கள் வீட்டில் வந்து தமிழ் சரளமாக பேசுவாங்க நான் பிறந்ததுலேருந்து முதல் வார்த்தை சொல்கிறது அம்மா அம்மாங்கிறது வந்து தாய்மொழி தான் தமிழ்மொழி தான் நம்ம பிறந்தோடனையும் அம்மா குழந்தைங்கள்லாம் அம்மான்தான் சொல்லுது முதல் வார்த்தை அம்மா அப்பா அப்படிங்கறது மொழிதான் பேசுது என்ன நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து ஆங்கிலம் படிச்சாலும் நம்ம தாய்மொழி தமிழ் தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தரணும் எங்கேருந்தோ வந்து இங்கே தமிழ் கற்றுட்டு போகிறாங்க அமெரிக்காலலாம் வந்து தமிழ் டீச்சர்ஸ்கலாம் நல்ல வேல்யூ இருக்குது தமிழ் எங்கள் தாய்மொழி அப்படிங்கறது ஒரு ஒரு மனப்பான்மை என்ன இருந்தாலும் ஆங்கிலம் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள வந்து என்ன சொல்கிறது ஆங்கிலேயோர்கள் நம்மள வந்து விரட்டி அவங்க வந்து நம்ம மொழிய கற்றுக்குறாங்க அவங்க மொழியை நம்ம ஏன் கற்றுக்கணும் அவங்கள்க் அவங்கள் அவங்க மொழியை நம்ம ஏன் கற்றுக்கணும் சொல்லுங்க நம்ம மொழிய தான் நம்ம கற்றுக்கணும் எதுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு என்ன பண்ணப்போகிறோம் சொல்லுங்க தாய்மொழி தான் என்றைக்குமே தமிழ் ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு மொழி இருக்குது இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கனா தமிழ் இப்போ வந்து வெவ்வேறான மதத்துக்கு வெவ்வேறான தாய்மொழி இருக்குது இப்போ தெலுங்கு இருக்கிறவங்களாம் மராத்தி அந்தமாதிரிலாம் மராத்தி தான் பேசுவாங்க இதே வந்து கேரளாலாம் போனிங்கனா அவங்க ஒருமாதிரி தமிழ் பேசுவாங்க கொங்குத்தமிழ் நிறைய தமிழ் பேசுவாங்க பழனிலாம் போனிங்கன்னா ஒரு மாதிரி ஏற்றி பேசுவாங்க மதுரைலாம் போனிங்கனா ஒருமாதிரி ஒவ்வொரு விதமான தலைமொழி இருக்குது நம்ம ஏங்க ஆங்கிலத்தை கற்றுக்கணும் அவன் நாட்டு மொழிய நம்ம ஏன் கற்றுக்கணும் நம்ம நாட்டு மொழிய முத கற்றுக்கணுங்க அவன் நாட்டு மொழி சும்மா பேசுகிறதுக்கு மட்டும்தான் நம்ம மொழி எழுத பழக ஃபுல்லாவே தமிழ் தாங்க தமிழ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் முத ஃபஸ்ட்டு லாங்வேஜ் ஆஃப் பிர்ஃபரன்ஸ் ஆஃப் தமிழ் நமக்கு ல தாய்மொழி தாங்க என்றைக்குமே அதனால் தான் எப்போயுமே பரிச்சையில் முத பரிச்சையாக தமிழ் பரிட்ச்ச வைக்கிறாங்க தமிழை பற்றி பேசினா இன்னும் அதிகமாக பேசிட்டே இருக்கலாம் ஏன்னா தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தாய்மொழியை வந்து உச்சரி தமிழ் மொழிய உச்சரித் படிப்பதில் நாங்கள் அதோடய சில இதெலாம் வந்து டிக்ஷனரியை தேடணும் அதை தேடணும் ஆனால் தமிழை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கிறமோ அந்தமாதிரி வரும் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறுங்க இதில் வந்து ஆயுத எழுத்து ஒன்றுன்னு சொல்லுவோம் கு உயிரெழுத்து வந்து குறில் நெடில் அப்படிங்கறது நிறையா வார்த்தை இருக்குது இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து எல்கேஜி யூகேஜிலேயே கற்று தரணும் அப்போதான் அவங்களுக்கு வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்றாயிருக்கும் அப்போ தான் அவங்க தமிழை கற்றுக்கணும் தமிழ் வந்து ஒரு எழுத்து மொழியாக இருக்குது கூடாது பேச்சு மொழியாக இருக்கணும் ஆனால் இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்து ஒரு பேச்சு மொழிதாங்க எழுத்து மொழி கிடையாதுங்க நமக்கு தேவைன்னா தேவங்கிற போது தான் பேசுவோம் ஆனால் தமிழ்மொழி எப்போதும் வந்து ஒரு இதுதாங்க தமிழை கற்றுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பிறவியிலேயே நம்ம குழந்தைகள்ட பேசிட்டே இருக்கமோ அது தான் வரும் இங்கிலீஷை பேசி என்னங்க பண்ணப்போகிறோம் சொல்லுங்க தமிழ் மொழிதாங்க என்றைக்குமே பெஸ்ட்டு அதுதாங்க நமக்கு எப்போயுமே கை கொடுக்கும் தமிழ்மொழி எப்போயுமே இம்பார்ட்டண்ட் இப்போ தமிழ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருந்து தமிழை படிக்கக்கூடாதுங்கிறாங்க ஏங்க அவங்களாம் எதுக்கு அரசியலுக்கு வரணும் கேட்குறேன் தமிழ்நாட்ல தமிழ்மொழிதான் இருக்கணும் ஏன் அதர் நாட்டு வரான் தமிழன்தான் ஆளணும் அவன் ஏன் இன்னொருத்தவன் ஆள்கிறான் சொல்லுங்க ஏன்னா அது நம்ம மக்கள் அறிவு வந்து கல்வியறிவு இல்லை அப்படின் சொல்லி ஏமாத்திட்ருக்காங்க அதை எதித்து யாரும் கேட்கமுடில்ல தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு ம தமிழ்நாட்டை வந்து தமிழன்தான் ஆளணும் ஆனால் அவன் தமிழன் கிடையாது வேறே வேறே மதத்தினர் ஏன் அந்தமாதிரி விட்றாங்க காரணம் அந்தமாதிரி மக்கள்தான் அந்தமாதிரி காரணத்துகலாம் இதுப்படுறாங்க எப்போதும் வந்து தமிழுக்கு ஒரு பஸ்ட்டு பிர்ஃபரன்ஸ் தரணும் இப்போ வந்து நம்ம பள் நம்ம ஸ்கூலில் குழந்தைங்க சேர்க்க போகிறாங்கனே தமிழ்மொழியை தமிழ் அப்படி என் உங்களுக்கு என்ன லாங்வேஜ் வேணும் அப்படின் கேட்குறான் நம்ம ஃபஸ்ட்டு பிஃபரன்ஸே தமிழ்தாங்க கொடுக்கணும் ஏன் அடுத்தவங்க மொழிய நம்ம கொடுக்கணும் சொல்லுங்க தமிழ்மொழி தான் நம்ம கொடுக்கணும் தமிழ்தான் இம்பார்ட்டண் அப்படிங்கிற வார்த்தை குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து சொல்லணும் முதல் எழுத்து உயிரெழுத்தில் முதல் எழுத்து அ அ அப்படிங் அந்த பொண் அந்த பிளைங்க ஒவ்வொருத்துக்கும் ஆனால் அதுக்கான மீனிங் கோனா அரசன் அப்படிங்குற ஒரு எழுத்து ஒரு மொழி படிக்கிற நிறையா வார்த்தை இருக்குது அதனால தான் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் தமிழ் இம்பாட்ரண் கொடுக்கணும் அப்படிங்குறதுதான் ஃபஸ்ட்டு பேப்பர் தமிழ் வச்சிருக்காங்க